நீச்சல் கற்றுக்கொள்ள தொடங்கும் ஒருவர் முதலில் பயப்படாமல் இருக்கணும் நீச்சல் தெரிஞ்ச ஒருவரை அருகில் வைத்துக்கொண்டு நீந்துவது நல்லது நீந்தும்போது தண்ணீரில் வயிற்றில கயிறு கட்டி நீச்சல் தெரிஞ்சவருகிட்டேயும் கயிறு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக நீந்தலாம் அதுக்கப்புறம் த பயப்படக்கூடாது கொஞ்சம் கூட பயமில்லாமல் இருந்துச்சின்னால் நீந்துகிறதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம் த தண்ணீரில் வந்து தண்ணீரும் குடிக்கக்கூடாது கை கால்களை வந்து வேகமாக முன்பக்கமிருந்து பின்பக்கம் வந்து அசைச்சி தள்ளும்போது நம்ம முன்னாடி நீந்தி வரும்போது கரைக்கு வந்து பத்திரமா சேர்ந்துரலாம் இதுதான் வந்து நான் வந்து நீச்சல் தெரிஞ்சவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் சொல்கிற ஒரு ஆலோசனை நெ நீரில் வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் தான் நல்லா நீச்சல் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பத்திரமா சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது